சிவகங்கை மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க விஷயங்கள்னால் நிறையா இருக்குது ஒன்று வந்து நம்மோட வேலுநாச்சியார் அரண்மனை நம்மளோட சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது ரெண்டாவது வந்து பிள்ளையார்பட்டி கோவில் ரொம்ப சிறப்புமிக்க கோவில் நிறையா சுற்றுலா தலங்களாகவும் நம்மளோட கோவில் வந்து சிறப்பிக்கப்படுது நம்ம பிள்ளையார்பட்டி கோவிலில் வந்து பிள்ளையாரு நிறையா நம்ம உள் மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் வெளிமாநில இருந்தும் நிறையா மக்கள்கள் வந்து நம்ம பிள்ளையாரை வந்து தரிசித்துவிட்டு போகிறாங்க அதுவும் இல்லாமல் நம்மளோட காரைக்குடியில் வந்து அழகப்பா கா அழகப்பா வள்ளல் அழகப்பானு சொல்லிட்டு அவரோட காலேஜஸ் அவரோட ஸ்கூல்ஸ் அவரோட எப்படி சொல்வது எஜுகேஷனல் அதில் ஒரு பெரிய எப்படி சொல்வது ஒரு சாம்ராஜ்ஜியமே நம்ம வள்ளல் அழகப்பர் உருவாக்கி வச்சுட்டு எத்தனை ஏழை குழந்தைகளை வந்து ஒரு மேதையாக ஒரு அறிவாளியாக ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒரு டாக்ட்ராக ஒரு கலெக்ட்ராக எத்தனையோ பேரை ஆக்கியிருக்கு கலாச்சாரம் அப்புறம் நம்மளோட தை மாதம் நம்மளோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் நம்மளோட கிராம சுற்றுப்புறத்தில் வந்து நிறையா கலாச்சாரம் மிக்க பண்பாடுகள் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கப்படும் வருஷத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இன்னும் ரொம்ப ஒரு கல்சரிட்டிக்காக வந்து திருவிழாக்கள் மஞ் மஞ்சுவிரட்டு தை மாதத்துல வந்து நிறைய பொங்கல் டைமிங் அப்படிங்கிறனால நிறைய மஞ்சுவிரட்டு இந்த மாதிரி விஷயங்களெலாம் ஏறுதழுவுதல் இது போன்ற பல விஷயங்கள் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் நடத்தப்படுது